ஹலோ விசாகன் டிராவல்ஸுங்களா எங்களுக்கு கார் ஒன்று புக் பண்ணி தர முடியும்ங்களா ஆமாங்க இருபதாம் தேதி வேணுங்க ஒரு ஏழு பேர் போகிற மாதிரிக்கு வேணுங்க ஆமாங்க ஈரோடு டு சென்னைங்க ஓகேங்க அமௌண்ட்டு எவ்வளோ ஆகும்ங்க ஓகேங்க சரிங்க ஓகேங்க அப்போ நாங்கள் நேர்லேயே வந்து புக் பண்ணவாங்களா நேரில் வந்து பேசிக்கலாங்களா அமௌண்ட்டு சரிங்க சரி அப்போ வந்துவிடுறேங்க சரிங்க